எங்கள் பகுதியில அதிகமாக வர்றது எப்படின்னா திருவிழா கூட்டம் தான் வரு திருவிழா கூட்டன்னா எப்பிடின்னா திருவிழாவுக்கு வந்து நிறைய கடைங்க இருக்கனால நிறைய ஆள்க வருவாங்க எப்பிடின்னா எப்பிடின்னா சந்தியாகப்பரை தேடி இப்படி பெரிய கோவில் இருக்கனால நிறைய ஆள்கள் வருவாங்க எப்பிடின்னா பஸ் வசதி இருந்துச்சுன்னா பஸ் வசதி பஸ்காண்டி பஸ்ஸில் ஏறி நிறைய ஆள்கள் வருவாங்க அந்த எதுக்காண்டின்னா வந்து கும்பிட்டு இவங்க சந்தியாகப்புரம் வந்து எல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் அதுக்காண்டி திரண்டு வருவாங்க திரண்டு வந்து அதுக்கப்புறம் நிறைய கடை இருக்கும் கடைக்காண்டி வருவாங்க கடையை சு சுற்றி சுற்றி பார்ப்பாங்க அதில் நிறைய சாமான் வாங்குவாங்க அந்த ஜாமாக்காண்டி அதுக்கப்புறம் என்ன என்ன பொருட்கள் எல்லாம் வாங்கலான்னு சொல்லி அங்கேருந்து லிஸ்ட் எடுத்து வந்து இருப்பாங்க ஊர்லருந்து அந்த அந்த திங்ஸ்லாம் வாங்கலாம் இப்போ க்ளிப்பு வாங்கலாம் அது வாங்கலாம் சாமான் வாங்கலாம் பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினச்சுட்டு வந்துருப்பாங்க அதெலாம் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு அதுக்காண்டி வருவாங்க அதுக்கப்பறம் குளிக்க இங்கே தாமிரபரணி ஆறு ஓடுது அங்கே குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சுட்டு வருவாங்க இங்கே நல்ல நல்லா குளிப்பாங்க நல்லா குளிச்சு அங்கேருந்து ஃப்ரெஸ் ஆயிட்டு வருவாங்க அங்கே குளிச்சு எந்ச்சுட்டு வர்றதுக்கு தான் ஆள்கள் அங்கே இருந்து இங்கே வருவாங்க நல்லா பயணிகளாக வருவாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து பத்து நாள் தங்குறதுக்காண்டி வருவாங்க பத்து நாள் தங்குவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்காண்டி என்னென்ன ரூம்பு அது இதுன்னு சொல்லி வசதி என்ன வசதினாலும் இங்கே செஞ்சிக் கொடுப்பாங்க அவங்களுக்காண்டி என்ன என்ன இதுனாலும் செஞ்சு கொடுத்தாங்க அவங்களுக்காண்டி ரூம்பு அதுக்கப்புறம் பாத்ரூம் எல்லாமே கட்டி வச்சுருப்பாங்க அவங்களுக்குத்தேவையானத வந்து யூஸ் பண்ணிவிட்டு போயிவிடணும் அதுக்கப்புறம் ப பஸ்ஸு வருதுன்னா கூட அந்த பஸ்ஸுக்கு கூட காசு வந்து இங்கே இவங்க பே ஊரில் பே பண்ணிக்கிடுவாங்க அவங்க அதில் மட்டும் போவாங்க கடைசி நாள் எல்லாரும் மொத்தமாக போவாங்க அவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு கோயில் போயிவிட்டு நல்லா நல்லா ஏசப்பாவை கும்பிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்தையும் வந்து கூட்டு வந்து இங்கே வந்து வச்சுக்கிடுவாங்க அவங்க அவங்களுக்கூட கதை பேசி எல்லா அரட்டை அடிக்கறதுக்காண்டி வந்து இருப்பாங்க அங்கே இருந்து அவ்வளோ தூரம் வந்து இருப்பாங்க நல்லா குளிச்சு கிளம்பி நல்லா ஜாலியாக இருக்கிறதுக்காண்டி அதுக்கப்புறம் அங்கே கோயில்லையும் ரூம்ஸ் எல்லாம் இருக்கும் அங்கே ரூம் இல்லைன்னா கூட வீட்டில் எங்களுக்குன்னு இருக்கிற ரூம்ப நாங்கள் கொஞ்ச கொஞ்சம் கொடுத்துக்குடுவோம் அவங்களும் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க பாத்ரூமும் குளிக்க யூஸ் பண்ணிக்கினாலும் யூஸ் பண்ணிக்கிடாங்க எங்கே இருந்துல்லாமோ மக்கள் வருவாங்க கன்னியாகுமரி கடல்கரை சைடு எங்கே இருந்துல்லாமோ வந்து இங்கே வந்து தங்கி குளிச்சு கோயில் போய் காலைலயே அஞ்சு மணிக்கு எந்திச்சு கோயில் போய் அங்கே ஒரு பூசை பார்த்தோம் அதுக்கும் சண்டை நடக்கும் கூட்டம் அதிகமாக வந்தனால கொஞ்சம் கொஞ்சம் பேராக போவாங்க ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு குடம் ஒரு நிறைய எப்பிடின்னா கோவில் அடைக்கிற அளவு போவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் கழிச்சி ஒரு பன்னெண்டு மணிக்கு பூசை வைப்பாங்க அதுக்கு நிறைய பேர் போவாங்க ஏன்னா கூட்டமாக இருக்கனால கொஞ்சம் கொஞ்சம் இதாக போவாங்க அதனால் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் ஐஸ்க்ரீம் வாங்கி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஐஸ்க்ரீம் வண்டி ஐஸு அது இதுன்னு இருக்கும் ஜூஸு பானிபுரி கடை அந்த கடை இந்த கடை அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவேன் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதையும் சாப்பிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் காற்று வாங்குவாங்க காற்று வாங்குறதுக்காண்டி வருவாங்க அதுக்கப்புறம் கோயில் முன்னாடி ஒரு இது கணக்காக இருக்கும் வராண்டா கணக்காக இருக்கும் அதில் உட்காந்து படுத்து தூங்கி எந்திச்சு அந்த காற்று இயற்கை காற்றை வாங்கிகிட்டு அதில் கொஞ்சம் சுவாரசியமாக இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே எதாட்டும் கோவிலில் எதாடு ஜூஸு எதாடு கொடுப்பாங்க அதை வாங்கி குடிச்சுவிட்டு மோர் குடிச்சுவிட்டு அதோட அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு எடுத்துவிட்டு அங்கேயே இருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சி போகலாம் அப்படின்னு அவங்க ஃபேமிலி எல்லாரும் மொத்தமாக எந்திச்சு வந்தா மட்டும் தான் கிளம்புவாங்க கிளம்போச்சுல திரும்ப அங்கே க மெலுவுத்திரி பொருத்தி அதுக்கப்புறம் திரும்ப அக்க கு குளிச்சிவிட்டு திரும்ப கடை கடையில எதாயிட்டு வாங்கிட்டு கடைசில அதுக்கப்புறம் ஏணிப்படி மிட்டாய் எல்லாம் போடுவாங்க ஏணிப்படி மிட்டாய் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க அந்த ஏணிப்படி மிட்டாய் மிட்டாய் தான் ஃபேமஸ்ஸு அந்த திருவிழாலலேயே அதனால் அந்த மிட்டாய் வாங்கி வாங்கிட்டு போவாங்க கார்ட்ஸோ அது இதுன்னு வீட்டுக்காண்டி வாங்கிகிட்டு போவாங்க